எங்கள் ஊரில் வெப்படை போனால் குமாரப்பாளையம் போகிற பஸ் இருக்குது ஈரோடு போகிற பஸ் இருக்குது சங்கரகிரி போகிற பஸ் இருக்குது திருச்செங்கோடு போகிற பஸ் இருக்குது அதனால எங்களுக்கு ரயி ரயில்வே ரயில் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் இங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் ஈரோடு இருக்குது ஸோ அங்கே போய் ரயில் புக் பண்ணி ரயிலில் நம்மளுக்கு எதோ டிராவல் பண்ற மாதிரி இருந்தால் அங்கே போய் டிராவல் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கிருந்து சேலம் போகணும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஒரு அரை மணி நேரம் டிராவல் பஸ் இருக்குது அதுவும் பிரச்சினை இல்லை எல்லா பக்கமும் இங்கே வெப்படை இப்போ சரௌண்டிங் போனோம்ன்னா வெப்படை சரௌண்டிங் போனோம்ன்னா எங்கள் வெப்படை சரௌண்டிங் தான் பக்கத்தில் அங்கே போனோம்ன்னா எல்லா பஸ்ஸு திருச்செங்கோடு போகிறத்துக்கும் இருக்குது பள்ளிப்பாளையம் போகவும் இருக்குது குமாரபாளையம் போகவும் இருக்குது சங்கிரி போகவும் இருக்குது இங்கிருந்து பஸ் ஏறுனால் ஒரு அரை மணி டிராவலில் நாங்கள் சேலம் போயிடுவோம் எங்கே போகணுமோ கரெக்டாக போயிடுவோம் பஸ்ஸு கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சினையும் இல்லை